நான் வந்து லேப்டப்போட பாசிட்டிவ் பற்றி சொல்ல விரும்புகிறேன் லேப்டப் வந்து நான் இப்போது ஆன்லைன்ல வந்துட்டு ஒன்று ஒரு லேப்டாப்பு ஆட்ரு பண்ணியிருந்தேன் அது நல்ல ஒரு நல்ல நல்லா வந்துட்டு டெலிவரி பண்ணிட்டாங்கள் நான் வந்துட்டு ஆட்ரு பண்ண கம்பெனியோட நேம் வந்து கம்பெனியோட நேம் வந்து டெல்லு டெல் கம் டெல் கம்பெனியோட லேப்டப்பு தான் நான் வந்துட்டு ஆட்ரு ஆட்ரு பண்ணியிருந்தேன் எனக்கு கரெக்டாக டெலிவரி பண்ணிட்டாங்கள் எந்த டைமிங்ல எந்த டேட்ல அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த டைமிங்ல கரெக்டாக அட்ரஸ்க்கு வந்துட்டு டெலிவரி பண்ணிட்டாங்கள் டெலிவரிக்கு எந்த சார்ஜுமே இல்லை லேப்டாப் வந்துட்டு எப்டின்னாக்கா ஓப்பன் பண்ணதுமே சூப்பராக ஒரு நல்ல ஒரு ப க நல்லாருந்துச்சு அதோட இல்லாமல் இது வந்து ஃபிக்ஸ் பண்ண அந்த கீபோர்டு கீபோர்ட்லாம் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் ஆன்லைன்லே ஆன்லைன்லேருந்து வந்தாக்காவே அது டேமேஜ் அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறாங்க மொபைல்ல பார்த்தா இமேஜ் இமேஜை விட இப்போ வந்துட்டு நம்ம ஃபோன்ல நே நேர்ல பார்க்கும்மோது சூப்பராக இருக்குது கீபோர்டு எல்லாமே ஒர்த்தபுளாக இருக்குது அதுக்கப்புறம் நிறைய ஸ்பெசிலிட்டீஸ் அதில் கொடுத்துருக்காங்க கேமராவை ஓப்பன் பண்ணி கேமராவில ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்தால் உடையாம நல்லா க்ளியராக நம்ம எப்படி வந்துட்டு ஃபோக்கோஸ் கொடுக்குறோமோ அதே ஃபோக்கஸ்க்கு வந்துட்டு அந்த இமேஜ் எடுத்து தருது அந்த லெவல்லாம் சூப்பர் சூப்பராக இருக்குது கேமராவோட குவாலிட்டியெலாம் செம்மையாக இருக்குது சார்ஜர் வந்துட்டு நான் ஒரு நாளைக்கு போட்டாக்கா அது ஒரு நாள் ஃபுல்லாவும் இருக்குது மறுநாள் ஃபுல்லா மறுநாள்ல அரநாள் ஃபுல்லாவும் இருக்கும் கொஞ்ச நாள் வந்து சார்ஜர் வந்து தாக்கு நிற்கிது அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்பவும் சார்ஜர் லோ ஆகலை அப்புறம் பார்த்தா சாஃப்ட்வேர் வந்து சூப்பராக இருக்குது டச்சு அதுக்கப்புறம் இந்த டச் ஸ்கிரீனு எல்லாமே ஹேங் ஆகாம சூப்பராக நல்ல ஒரு ப்ராடெக்ட்டாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு நெட்வொர்க் வந்து டேட்டா கலெக்ஷன்ல நெட்வொர்க் எல்லாத்தையும் வந்துட்டு ரொம்ப அப்சர்வ் பண்ணி சீக்கிரமாக கொடுக்குற லேப்டப்பாக இருக்குது நல்லாருக்குது பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் இமேஜஸ்லாம் வந்துட்டு நிறைய ஸ்டோர் ஆகுது ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது நிறைய ஆப்ஸ் ஏத்துகிறதுக்கும் ஸ்டோரேஜ் இடம் கொடுத்துருக்காங்க எடிட்டிங்கு அதுக்கப்புறம் அந்த பிபிடி பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது நிறைய அப்டேட் உண்டாயிருக்குது அதில் ஆன்லைன் பர்ச்சேஸிங் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஆட்ரு பண்ணி இந்த லேப்டப் வந்து நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறந்தான் எனக்கு ஆன்லைன் பர்ச்சேஸிங்கே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இனிமேல் வந்து நான் எங்கள் வீட்டில உள்ள எல்லா பொருளுமே சாதாரணமாக வாட்டர்லேருந்து ட்ரெஸ்லேந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லேருந்து சமையலறையாக இருக்கட்டும் இல்லை வீட்டில நார்மலாக எந்த திங்க்ஸாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாக்கூட ரிங்கு கா அப்புறம் வந்துட்டு பேனா பென்சில் லப்பர் எல்லாமே நான் ஆன்லைன்ல வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறேன் நான் ஆன்லைன்ல பபர்ச்சேஸ் பண்ணுறதுனால நல்ல குவாலிட்டியோட நல்ல நான் மொபைலை எப்படி பார்க்குறனோ அதே கலர்லதான் வந்து டெலிவரி பண்ணுறாங்க அதனால நான் ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சேன் அதே மாதிரியே லேப்டப்பும் சூப்பரான குவாலிட்டியில எந்த ஒரு டே எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ப்ரோக் ஆகாமல் நல்லா நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரியே வந்திருக்கு அப்புறம் வந்துட்டு ஃப்ரென்ட்டு ஃப்ரென்ட்டு பார்த்தாக்கா புது நியூ டிசைன்ல பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படியே ஷேடோ கொடுத்து சூப்பராக வந்திருக்கு இதை பொறுத்தளவு இந்த கம் அந்த லேப்டப் ரொம்ப சூப்பராக எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி அமஞ்சிருக்குது அதோட குவாலிட்டிஸ்லாம் ரொ ரொம்ப பக்காவாக இருந்துச்சு